நான் வந்து பார்த்திங்கனா தமிழ் மொழிலருந்து ஆங்கில மொழிக்கு வந்து மொழி பெயர்த்துருக்கேன் எதனால சொல்லி பார்த்திங்கனா அதில் நிறையா பிழை இருக்கும் அந்த பிழைய வந்து சரியாக இருக்கா இல்லை பிழையா இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கருத்துக்காக அதையே போட்டு பார்ப்போம் தமிழ் மொழியா இருக்கட்டும் இல்லை ஆங்கில மொழியா இருக்கட்டும் இல்லை பிற மொழியா இருக்கட்டும் அதில் எதாவது நமக்கு அர்த்தம் தெரியலை அப்படினா அந்த அர்த்தம் தெரிஞ்சுக்கறதுக்காக வந்து அதிகம் நம்ப வந்து போடுவோம் இந்த மொழி பெயர்தலுக்கான அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கனா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் ஏன்னா நமக்கு தெரியாததை வந்து தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கான அர்த்தம் தெரியலன அதுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு நமக்கு ஒரு சந்தோசம் வந்து இருக்கும் இல்லையா அது பிழையா இருக்கா இல்லை நம்ம எழுதுறது ரைட்டாக இல்லை பிழையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ப வந்து அதிக நம்ப அதை போட்டு பார்க்குற பழக்கம் இருக்கு மக்களுக்கு வந்து பார்த்திங்கனா அதிகமாக அதை வந்து ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும் ஏன் அப்படினா நம்ப ஒரு மொழி தெரிஞ்சுருக்கோம் அப்படினா இன்னொரு மொழி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து அதிகம் வந்து மொழி பெயர்ப்போம் இப்போ தமிழ்ல இந்த வார்த்தைக்கு வந்து இது அப்படினா வேறு மொழியில அந்த வார்த்தைக்கு வந்து பார்த்திங்கனா அதோட ப்ரோனோன்ஸ் அதோட வார்த்தை வந்து பார்த்திங்கனா வேறமாதிரி இருக்கும் அது நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மன நிறைவு வந்து இருக்கும் மக்கள் வந்து பார்த்திங்கனா அ அதிகமாக வேறு மொழிகள கற்றுக்குறதுக்கும் வந்து பார்த்திங்கனா அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் மக்கள் வந்து பார்த்திங்கனா ஒரு மொழியே மட்டும் தெரிஞ்சிக்காமல் வேறு மொழியும் ஒரு கற்றுக்குவாங்க இப்போ கற்றுக்கறதுக்கான ஒரு மொழில வந்து அர்த்தம் வந்து வேறமாதிரி இருக்கும் அதே வந்து வேறு மொழில வந்து பார்த்திங்கனா அர்த்தம் வந்து வேறுமாரி இருக்கும் அந்த அர்த்தத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக வந்து அதிகம் வந்து இதை பயன்படுத்துவாங்க இல்லை இதில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அவங்களுக்கான ஒரு மகிழ்ச்சி இருக்கும் நாம் இன்னைக்கு வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கற ஒரு மகிழ்ச்சி வந்து அவங்களுக்கு இருக்கும்